வேலைவாய்ப்பு என்ற சொல்லுகின்ற பொழுது அந்த வேலை வந்து நமக்கு நம்ம நாட்டில் இருக்கிறவங்களுக்கு கொடுக்கின்ற சேவையா அல்லது பணத்துக்காக இந்த வேலையை செய்து வெளிநாட்டுகளுக்கு அனுப்பி பணம் தயார் பண்ணுறதா அப்படின்ற நோக்கோட நம்ம வேலை பார்க்குறோம் நம்ம நாட்டு மக்களுக்கு கொடுக்கின்ற சேவைகளை நாம் சிறப்பாக செய்யணும் அது என்னென்ன தேவைகள்னா அவங்க உணவு மருத்துவம் கல்வி மற்ற சமுதாய தேவைகள் எல்லாம் நாம செய்கிறத்துக்கு மாதிரி வேலைவாய்ப்பை உருவாக்குவது கல்வி ஸ்தாபனமும் அரசும் தான் அவங்க நல்லா இன்னன்ன வாய்ப்புகள் இருக்குதுனு சொன்னா ஆசிரியர்கள் பள்ளி ஸ்தாபனங்கள் உண்டாக்கிடுவாங்க ஆனால் இன்றைய காலகட்டத்தில் என்ன வேலைவாய்ப்பு கிடைக்கும் அந்த காலத்தில் தான் வெர்பல் மட்டுந்தான் இருந்தது அப்போ வந்து நம்ம சொல்லிக்கொடுத்தா போதும் சொல்லிக்கொடுத்தா போதும் வந்தா போதுன்னு சொல்லிகிட்டு ஆனால் இப்போ ப்ராக்ட்டிகலா என்ன தேவை அந்த வேலையை நாம் செய்கிறத்துக்கும் மற்ற நாட்டில் இருக்கிற மக்கள் செய்கிறத்துக்கும் என்ன வித்தியாசங்கிறத அவனுக்கு சொல்லணும் அவனுங்க வந்து எந்த நேரத்தில் செய்யலாம் எவ்வளோ நேரத்தில் செய்யலாம் அந்த வேலையை வந்து எவ்வளவு காஸ்ட்டுக்குள்ள செய்யலாம் நம்மோடய பொருளை செய்கிறதுக்கு இவ்வளோ ரூபா ஆகுதுமானா இதை விட கம்மியான ரேட்டில் செய்ய முடியுமா ஒரு ஜப்பானில் ஒரு பொருள செய்கிறோன்னா அவன் என்ன ஒரு காஸ்ட்டில் ப்ரொடியூஸ் பண்ணி விட்டுறானோ அதை விட கம்மியா குறஞ்ச நேரத்தில் நாம் ஏ ம அந்த மாதிரி வேலைவாய்ப்பு அதுதான் வேலைவாய்ப்பு கொடுப்பாங்க யார் பெஸ்ட்டு பர்ஃபாமர்ஸோ அவரைதான் கூப்பிட்டுக்குவாங்க அந்தமாதிரி அந்தமாதிரி செய்கிறது தான் வேலைவாய்ப்பு இந்தியாவில் சந்தையில் என்ன இருக்குன் சொன்னால் இப்போ அதுக்கு சரியான முறையில பயிற்சி இல்லை வெளிநாட்டில் இருக்கிறவங்களாம் வந்து இங்கே இதில் அதுதான் இங்கேருந்து போயிட்டு தயார் பண்ணி அவங்க வந்து இங்கே செஞ்சு நம்முடைய பொருளை எடுத்து விற்று விற்கிறாங்க நாமே பொருளை செஞ்சு நாமே செய்கிற மாதிரி வேலைவாய்ப்புகள் இருக்கணும் ஒரு கம்பெனி அங்கேருந்து வந்ததுன்னா அது கார் மேக் பண்ணுதுனா அந்த காரில் வேலை செஞ்சு அவங்களுக்கான சம்பளத்தை வாங்கின்னு நாம வரது முக்கிய இல்லை காரை செய்கிறத்துக்கு நம்ம தெரிஞ்சுக்கணும் அவன் வந்து காரை கொண்டாந்து கொடுத்து இந்த இந்தமாதிரி செய் அதை செய்யின்னு நமக்கு வெளிநாட்டுலேந்து வந்து சொல்கிறத விட அவன்கிட்ட சேர்ந்துக்கிட்டு சம்பளத்தை வாங்கிட்டு நம்ம காரை வெளியேற்ற முற்படுறத விட நாமே காரை எப்படி செய்யணுங்கிறது தெரிஞ்சு அந்தமாதிரி வேலைவாய்ப்பு கொடுக்குறது தான் எஜுகேஷன் அந்த எஜுகேஷனை தான் திங்க் பண்ணணும் அதை ஆராய்ச்சி நிலையில் போகமுடியும் ஒருத்தவங்க படிக்கிறாங்கன்னா ஒரு எம்ஏ எம்எஸ்சி படிச்சால் மட்டும் போதாது அதற்கு மேலே பிஹெச்டி மாதிரி பண்ணி இதை அடுத்த ஸ்டெப்பில் என்ன செய்யலாம் அப்படி என்று அவங்களுக்கு அந்த ஊக்கத்தை கொடுக்கணும் இன்ஃப்ளியுமெண்ட்ட கொடுக்கணும் அதுதான் வேலைவாய்ப்புக்குள்ளே கல்வி